நான் முதலில் தேர்ந்தெடுத்த பொருள் அது வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணினி ஸோ இது தான் நான் தேர்ந்தெடுத்தேன் மடிக்கணினினால் நான் ரொம்ப பயனடைஞ்சிருக்கேங்க முதலில் மடிக்கணினிக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துட்டு கணினி வாங்கினோம் எங்கள் வீட்டில் எப்படின்னா நம்ம இந்த மேஜையில் வச்சி பயன்படுத்துறமாதிரி கணினி அந்த பெருசு பெருச அந்த டப்பா டப்பாவாலாம் இருக்கும் அந்தமாதிரி கணினி வாங்கினோம் அதை அது வாங்கின உடனே நான் வந்துட்டு அதில் விளையாட்டு தான் போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் போன வருடம் தான் நான் வந்துட்டு மடிக்கணினி வாங்கினேன் அது எதுக்குனா என்னோடய படிப்பு சம்மந்தமாக அதுக்கப்புறம் ஏன் வேலை விஷயமாக நான் வந்துட்டு வெளி இடத்துக்கலாம் போக வேலைக்கு போவேன் நான் நான் அந்தமாதிரி வேலைக்கெல்லாம் போனன்னா நான் அங்கே நான் என்ன வேலை செஞ்சேன் என்ன பண்ணங்கிறத வந்துட்டு என்னோடய அலுவலகத்துக்கு நான் தெரிவிக்கணும் அது வந்துட்டு நான் முன்ன என்னோடய கைபேசிலேருந்து தெரிவிச்சிட்டுருந்தேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மடிக்கணினி வாங்கினதுக்கப்பறம் எனக்கு ரொம்ப சுலபமாக போச்சு அதெல்லாம் பண்றது ஏன்னா நமக்கு வந்துட்டு அது இப்போ நம்ம அது பார்க்கறது வந்துட்டு பெருசாக இருக்கும் நம்ம கண்ணு வலிக்காது நம்ம கைபேசியை விட பார்த்திங்கனா அது நமக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குங்க அது ரொம்ப இதாருக்கும் நம்ம அதுலேயே எல்லாம் பண்ணிக்கலாம் வேலை தேடுனாலும் வேலை தேடிக்கலாம் வேலை செய்யறதுனா வேலை செஞ்சிக்கலாம் விளையாட்னாலும் விளையாண்டுக்கலாம் படம் பார்க்குறதுனா படம் பார்த்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம இங்கேருந்தே வெளிநாட்டுக்கோ இல்லை வேறே யாருக்கோ நம்ம வந்துட்டு பேசிக்கலாம் இங்கே எப்படின்னா இந்த முகத் முகம் முகம் பார்த்து பேசுவாங்கள்ல அந்த மேலே கேமராலாம் வச்சு பேசிப்பாங்களே அந்தமாதிரி வச்சி பேசிக்கலாம் ஸோ அந்தமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இது இருக்குது இப்போ எப்படின்னா முன்னெல்லாம் நம்ம வந்துட்டு வகுப்புக்கு போகணுன்னா நேரில் தான் போகணும் வகுப்புக்கு தான் போகணும் நானே பார்த்திங்கன்னா சாய்ந்திரம் ஆனால் ஆறு டூ ஏழு எனக்கு வகுப்பு இருக்குது அது எப்படி வீட்லேருந்தே நான் படிக்கிறேன் அது எப்படி எனக்கில் எனக்கு வந்துட்டு வகுப்பு எடுக்கிறவங்க மெட்ராஸ்ஸில் இருக்காங்க அங்கேருந்து எனக்கு இங்கே எடுக்கிறாங்க அது எப்படி அது ஏன் மடிக்கணினி இருக்கிறனால தான் பண்ணுறாங்க அப்படி இப்போ நான் மடிக்கணினி வச்சிருக்கிறனாலதான் நான் அவங்களுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட பேச முடியுது அவங்க எனக்கு என்னவோ சொல்லி தர முடியிது அதை வச்சி நான் பரிட்ச்சை எழுதுகிறதோ இல்லை அதுக்கு மேற்படி நான் என்ன என் வாழ்க்கைல பண்ணுறதோ அதை வச்சி நான் பண்ணிட்டிருக்கேன் அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் மடிக்கணினி எனக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது நம்ம ஸ் கைபேசி எடுக்கிற புகைப்படம் எல்லாம் வந்துட்டு நம்ம அதுலேயே போட்டு வச்சிக்கலாம் அதுமாதிரி இங்கே வந்துட்டு இடம்பத்துல இடம்பத்துலன்ற நமக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும் எதாது பண்ணணுங்க பழையை புகைப்படத்தலாம் டெலி இது அழிச்சிருங்க ஏன்னா உங்களுக்கு கைபேசி இடம் பத்தல எதா ஒன்று பண்ணுங்கன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் மடிக்கணினி வாங்கினதுனால நான் அது எல்லாத்தையும் நான் மாற்றி வச்சிக்கிட்டேன் அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது கைபேசியை விட மடிக்கணினியை எனக்கு வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இடம் அதிகமாக இருக்குது அதனால நான் அதை படங்கள்லாம் நிறையா வச்சிருக்கேன் அதுவும் மடிக்கணினியை வாங்கினதுக்கு அப்புறம் படங்கள்லாம் பெரிய பெரிய படங்கள் தான் இறக்குறது அந்த கைபேசியில் இருக்கிறவரைக்கும் பார்த்திங்கன்னா படம் அதே படம் தான் அந்த படத்தோடயா அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் நம்ம கைபேசியில் அளவு பிடிஇடம் பிடிச்சிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடம் கம்மியாக இருக்கும் ஆனால் நான் மடிக்கணினியா வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னாவே எல்லா பாந்த்ரா சைஸுக்கு அப்படியே படா படா பெருசாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு நான் மடிக்கணினி வச்சிருக்கேன் நான் நல்லா சூப்பராக பார்ப்பேன் நல்லா பார்ப்பேன் நான் படத்தை அதை நல்லா நல்லா பார்ப்பேன் ஸோ அதுக்காக தான் நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதனால் நான் வந்துட்டு மடிக்கணினினால் ரொம்ப பயன் அடைஞ்சிருக்கேன் நானு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது என் வாழ்க்கையில இந்த மடிக்கணினி ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஈடு இணையே இல்லை சொல்லுவேன் நானு அதனால் இந்த மடிக்கணினி பற்றின ஒரு நல்ல ஒரு இதுனா இது தான் என்னையை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு நல்ல பயன்பாடு எனக்கு ரொம்ப உதவிக்கரமாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் எனக்கு இது தான் வந்துட்டு மடிக்கணினினால் நான் பயனடைஞ்சது ஸோ மற்றவங்களுக்கு நான் மடிக்கணினியை பரிந்துரை பண்ணுறதுக்கான காரணமும் இது தான் என்னையை வந்துட்டு ரொம்ப பயன்பாடாக பய பயனடையை வச்சிது அதேமாதிரி நான் சொல்லி சொல்லி பண்ணுற எல்லாத்துக்கும் பயனடையை வைக்கும் கண்டிப்பாக வைக்கும் ஏன்னா மடிக்கணினியோடய செயல்பாடே அது தான் எல்லாத்துக்கும் ரொம்ப சுலபமாக வந்துட்டு எல்லா வேலையும் முடித்து கொடுக்கறது தான் அதை கொண்டுவந்தாங்க அதனால் அது எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது